ஆ வணக் வணக்கம் அக்கா நான் வந்து கண்ணம்மா பேசுகிறேன் அக்கா நான் உங்கள்கிட்ட எத்தனை தென்னை மரம் வாங்கியிருக்கேன் என்னையை நீங்கள் நான் ஞாபகம் இல்லையா தூத்துக்குடிலேருந்து வருவேன் தூத்துக்குடிலேருந்து வந்து வாங்குவேன்ல அக்கா ஹலோ ஆ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஏக்கர் புதுசாக இடம் வாங்கிருக்கோம் பார்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு தென்னை தோ தோட்டம் போட்லாமான்னு ஒரு ஐடியா இருக்கு அதான் நம்மகிட்ட ஒரு ஐந்நூறு தென்னக்கண்ணு இருக்குமாக்கா ஆ அக்கா குறைச்சி போடுங்கக்கா நம்ம எத்தனை வருஷமாக நம்ம உங்கள்கிட்டே வாங்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் குறைச்சி போடுங்கள் பார்த்து

ஆ சரி சரிக்கா சரிக்கா எதோ பார்த்து நல்லா பண்ணிவிடுங்க வேறு நம்மக்கிட்ட எதாவது நல்ல மரம் செ இந்தமாதிரி பூஞ்செடி இந்தமாதிரி எதாவது இருக்குமா அக்கா நான் ஆ சரிக்கா வீட்டில் கொஞ்சம் தோட்டம் போட்லாம்னு ஒரு ஐடியா இருக்கு நான் வீட்லையும் கொஞ்சம் கலந்துக்குர்றேன் என்ன அக்கா

ஆ சரிக்கா சரிக்கா ஆ

சரிக்கா சரிக்கா சரிக்கா சரிக்கா நான் வீட்லையும் கேட்டுவிட்டு என்னன்னு சொல் ஆ சரிக்கா ஆ